இந்தியாவில வந்து இந்தியாவின் அலுவல் மொழி அப்படிங்கிறது வந்து ஹிந்தி ஆனால் வந்து அது வந்து தமிழோட எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஹிந்தி அப்படிங்கிறது வந்து இந்தோ ஈரோப்பியன் லேங்வேஜ் அது வந்து அந்த ஃபேம்லிலந்து வந்தது ஆனால் தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட திராவிட மொழி திராவிட மொழிலந்து வந்தது தான் தமிழ் இதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து அடுத்த மொழிகளோட ஒப்பிடும்போது நம்ம தமிழ்மொழி வந்து பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் சொல் வழக்கு அந்த மொழியோட அந்த பயன்பாடு எல்லாமே வந்து ரொம்போ வந்து சுலபமா மற்றவங்களும் புரிஞ்சிக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் ஹிந்தி அப்படி இருக்காது எல்லாராலையும் அவ்வளவு எளிதாக வந்து புரிஞ்சிக்க முடியாது அலுவல் மொழி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு நமக்கு வந்து கம்முனிகேஷனுக்காக மட்டும் மட்டும் தான் அது ஆனால் இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்மளோடைய நம்மளோட வாழ்க்கையோடே இயந்து ரோ ஒன்றிணைந்து வந்த மொழி அப்படிங்கிறது வந்து தமிழ்